சொல்லுங்க ஆமாங்க பால் பண்ணை தான் ஹலோ சொல்லுங்க நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் வச்சுருக்கோங்க பால் பண்ணை பைபாஸ் ரோட்டில் வச்சுருக்கோம் ஆமாம் ஆ உங்களுக்கு என்ன வேணும் ஆ ஆ ஆ சொல்லுங்க வேண் தரோம் ஆ ஆ வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன வேணுன்ட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொ போட்டுத் தருவோம் மொத்தமாக வாங்கனீங்கன்னா பால் ஒரு லிட்ரு ஐம்பது ரூபாங்க நெய் ஒரு லிட்டர் அறநூறுரூபா வெண்ணெ ஒரு லிட்டர் முந்நூறுரூபாங்க பால்கோவா ஒரு லிட்டர் அறநூறுரூபாங்க ஒரு கிலோ அறநூறுரூபா சாரிங்க பால் பவுடர் ஒரு கிலோ நானூறுபாங்க இருக்குங்க பால் பவுடர் ம் பால் பவுட்ருலாம் எங்கக்கிட்டே சுத்தமான முறையில தரமாக தயாரித்து பேக் பண்ணி வருது அதனால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க

ஆ சரி வாங்க வந்து நீங்கள் பாருங்க பார்த்துட்டு வாங்கிட்டுப் போனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு மொத்தமாக பில் போட்டு எல்லாத்தையும் குறச்சு தருவோங்க டிஸ்கௌண்ட்டு ஆ சரி வாங்க ஆ சரிங்க வாங்க சரிங்க வா ஆ வாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க நன்றி